நான் வந்து எட்டாவது வரைக்கும் படித்தேன் அப்போதெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் போனால் மணலில் உட்காந்துட்டு தான் படிப்போம் அதனால் வாத்தியார் வந்து சும்மா வேறு என்ன பண்ணுறது உட்காந்துருப்பாரு உட்காந்து எங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுப்பாரு அப்போதெல்லாம் வந்து இந்த அறிவியல் சார்ந்த விஷயமெல்லாம் எதுவுமே எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்போதெல்லாம் வரவுமில்லை இந்த கற்பதெல்லாம் எல்லா இதுக்கும் மேல் நல்லா அறிவியலா எல்லா பாடம் நல்லா சொல்லித் தராங்க ஆனால் அப்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த வசதியும் இல்லை அப்போதெல்லாம் இந்த இதெல்லாம் இல்லை இந்தக் காலத்தில் தான் அந்த இதெல்லாம் வந்துருக்குது அந்தக் காலத்தில் எல்லாம் இதெல்லாம் இந்த படிப்பு விஷயத்துலேலாம் நாங்கள்லாம் கீழே உட்காந்து படிச்சத்துனால் எங்களுக்கு அவ்வளோவா அறிவியல் படிப்பெல்லாம் இல்லை இப்போவாட்டம்